மாலா நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தேன் என்னால் வர முடியல ப பஸ் பஸ் வரலை ஃபோனும் சிக்னலும் ஒன்றும் கிடைக்கல நான் எப்படி வர்றதுன்னு தெரியல உனக்கு தெரிந்த கேபு எதும்னா வண்டி இருந்தால் புக் பண்ணி எனக்கு சொல்லு பாதை கரெக்டாக இருக்கா ரோடுல்லாம் சரியாக இருக்குதா கரெக்டாக அலைச்ட்டு போயிட்டு கஷ்டா கரெக்டாக அலைச்ட்டு வந்து விடுவாங்களா அவங்க எப்படி எப்படி ஓட்டுவாங்க சரியான முறையில் ஓட்டுவாங்களா நம்ம பயப்படாமல் வரலாமா எப்படி என்னான்னு நீ நீ கேட்டு சொல்லு என்னால் வர முடியல வீட்டுக்கு நீ கேட்டு சொல்லு கேட்டு சொன்னின்னா வி நான் வாரேன்